முறுக்கு மாவு அரைச்சு வச்சிருந்தேன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சாமான் கடைக்குப் போய் பாத்திர கடைக்கு போய் வாங்கிகிட்டு வந்தேன் முறுக்கு அச்சு அது எந்த முறுக்கு அச்சு வாங்குறதுன்னு தெரியாமல் நல்லா கையில புழியிறது மாதிரியும் சுற்றி புழியிற மாதிரியல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வேணான்ட்டு கையில புழிற மாதிரி தான் வாங்கிகிட்டு வந்து முறுக்கு சுட்டோம் முறுக்கு சுட்டுவிட்டு தான் அதில் இருந்து மிச்சர் புழியறது எல்லாம் ஒரு ஏழு எட்டு அச்சு இருக்குது அதுக்குத் தகுந்தாப்பில காராசேவு புழியிறது இடியாப்பம் புழியிறது எல்லாமே இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் வச்சி செஞ்சிக்கிட்டுருக்குறோம் அப்புறம் பச்சி உருளைக்கெழங்கல்லாம் சீவணுமே பச்சி சீவணுமேன்னு நினைச்சிட்டு அதுக்குத் தடுமாறிக்கிட்டுருந்தோம் அதனால என்ன செஞ்சோம் போய் போய் அந்த கடையில் போய் கேட்டோம் பச்சி சீவுற கட்ட கொடுங்கன்னு சொல்லி சரி பச்சி சீவுற கட்ட இருக்குன்னு சொல்லவும் பச்சி மாவு வாங்கிகிட்டு வந்து பச்சியை சீவி உருளைக்கெழங்கு அதுலையே சீவிக்கலாம் நல்லா மெலிசாக வருது இல்லாட்டி அருவாமனையிலல்லாம் சீவினா மெலிசே வராது அதனால் அதை வச்சு சீவி பிள்ளைங்களுக்கு பேரப் பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டுக் கொடுத்துக்ட்டு இருக்குறோம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க அப்புறம் மாவெல்லாம் ரெண்டு நாளைக்குக் கையிலயே ஆட்டி ஆட்டி ஆட்டிக்கிட்டு எங்கனதான் வைக்கிறதுன்னு தண்ணியை ஊற்றி அதில் ஒரு குண்டானில் தண்ணியை ஊற்றி அதை வைப்போம் வச்சு அதில் உள்ளுக்க தூக்கி மாவைத் தூக்கி வைக்கணும் வச்சா ரெண்டு நாளைக்குள்ளே புளிச்சிப் புளிச்சிப் போய்ரும் அப்படினுட்டுது என்னனா செய்யறதுன்ட்டு அப்புறம் ஃபிரிட்ஜு இருந்துச்சு எங்களுக்கு ஃபிரிட்ஜு இருந்தவாசி அந்த மாவைத் தூக்கி வச்சிருவோம் பால் போய் வாங்கிகிட்டு வந்து அதை காய்ச்சி அதை ஆற வச்சு அப்புறம் வச்சாத் தான் அது மக்யான் நாள் காச்சு சாப்பிடும் போது குடிக்கும் போது டீ போட்டுக் குடிக்கும் போது நல்லாருக்கும் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதை என்னா செய்யறதுன்னுட்டு இப்போல்லாம் என்னா செய்யறோம் போய் பால் வாங்கிகிட்டு வந்தவுடனே ஃபிரிட்ஜு இருக்குறதுனால அந்த ஃபிரிட்ஜுல வச்சிக்குவோம் மக்யான் நாள் டீ போடவல்லாம் புளிக்காமல் கொள்ளாமல் நல்லாருக்குது எங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் கத்திரிக்காய் ஏதோ ஒன்று வச்சு நாங்கள் வச்சுக்குறது ஃபிரிட்ஜு இருக்கிறதுனால